இப்போ எனக்கு ரொம்ப பிடித்த இடம்னு பார்த்திங்கனா வேளாங்கண்ணி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த கோயில் மாதா கோவில்தான் அது மாதா கோவில் பார்த்திங்கனா பக்கத்துலேயே பீச் இருக்கும் கோவில் பீச் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம் ஓரளவு நல்லா சுற்றி பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் எனக்கு இப்போ அங்கே பார்த்திங்கனா இப்போ நான் பொதுவாக நான் ஒரு ரெண்டு மூணு பேர் பசங்க சேர்ந்து போவோம் போனோம்னால் ஃபஸ்ட் ஒரு ரூம் எடுத்துப்போம் ரூம் எடுத்து தங்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அப்போ நம்ம கடலுக்கு போவோம் ஒரு நாலு பேர் சேர்ந்து கடலுக்கு போய்ட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிவிட்டு குளிச்சிவிட்டு அப்படியே அங்கே மீன் சுடச்சுட வறுத்து கொடுப்பாங்க நமக்கு அந்த பக்கம் போனாலே அந்த வாசம் நம்மை அப்படியே தூக்கும் அந்த அளவுக்கு நமக்கு அதை நம்ம சாப்பிடாம போகவே முடியாது வச்சிக்கொங்க அங்கே போய் அதை நாலு நாங்கள் சாப்பிடுட்டு நல்லா ஜாலியாக அதுக்கு அப்புறம் குளிச்சிவிட்டு அதுக்கு அப்புறம் நேராக ரூம்க்கு வருவோம் ரூம்க்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கு அப்புறம் அப்படியே இறங்கி வருவோம் திருப்பி ஏதாவது சாப்பிட்லாம்னு பாப்பேன் இல்லைன்னா அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு மாதாவை கும்பிடுட்டு அதுக்கு அப்புறம் பழைய வேளாங்கண்ணினு பின்னாடி இருக்குது அதில் சில பேர் முட்டி போட்டுட்லாம் நடந்து போவாங்க எங்கள் அண்ணன் ஒரு வாட்டி முட்டி போட்டு நடந்து வந்தார் அதுக்கு ஒரு அரை அரை கிலோமீட்டரு தூரம் இருக்கும் அரை கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும்னு வச்சிக்கொங்களேன் ஆனால் சாதாரண விஷயம் இல்லை நம்ம முட்டி போட்டே அவ்வளோ தூரம் போறதுங்கிறது முட்டியெல்லாம் தேஞ்சு போய்டும் ஆனால் மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் முட்டி போட்டு வருவாங்க அவ்வளோ தூரம் அது அவ்வளோ அளவுக்கு அந்த காட் வந்து ரொம்ப கடவுள் வந்து ரொம்ப பக்தியாக இருப்பாங்க எல்லாருமே அவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும் அது வேண்டினம்ன்னா அதனால் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த வேளாங்கண்ணி அந்த கோவில்ல சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நிறையா இது சர்ச் நல்ல பெரிய ஹால் மாதிரிலாம் இருக்கும் அதில் ஏதாச்சும் எல்லாம் நடக்கும் அதிலலாம் பேசுவாங்க நல்லா இருக்கும் நான் ஒரு வாட்டி நியூ இயர்க்கு அதே மாதிரி போயிருந்தப்பல்லாம் டான்ஸ் எல்லாம் நைட் பூரா டான்ஸ் தான் அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு எல்லாரையும் நிறையா பேர் மகிழ்ச்சியாக இருந்தோம் இப்போ வேளாங்கண்ணின்னா அது எனக்கு ஒரு மறக்கமுடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது சொல்லணுன்னா நல்ல நிறைய ஒரு ஒரு நாள் போனமுன்னா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கே டேட்டை குறித்து வச்சிகிட்டு வந்துட்டோம்ன்னா அதுக்கு அப்புறம் அது அப்படியே நாகப்பட்னம் வந்துட்டு அந்த பீச் ஓரமாகவே நடந்து வரலாம் நாகபட்டினத்துக்கு வந்துடலாம் அப்படியே நடந்தே வர்ற வழியில சங்கு அது மாதிரிலான் நம்ம கலெக்ட் பண்ணலாம் ஆமாம் ஜாலியாக இருக்கும் அது ஒரு பயணமே இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள்